நான் வந்து வீட்டில் பொழுதுபோக்காக இருக்கும் நேரங்களில் வந்துட்டு பாடல்கள் அதிகமாக பாடுவது உண்டு மி எனக்கு வந்துட்டு பாடல் பாடுவது அப்படிங்கிறது ரொம்பவே பி பிடிச்சி ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது குரல் வந்து சோர்வடைவது இல்லைன்னா கரகரப்பு ஏற்படக்கூடிய தன்மையெலாம் இருக்கும்போது குரலை வந்து நாங்கள் அதிகமாக ரெடிப்படுத்துவது உண்டு எப்படி வந்துட்டு குரலை நாங்கள் பாதுக்காத்துக்கிறோம் அப்படின் சொல்லி பார்த்தோன்னா குரல் வந்து நன்றாக இருக்கிறதுக்காக சில இயற்கையான வழிமுறைகள தான் பின்பற்றது சுடு தண்ணீர் மட்டுமே குடிப்பது அந்த மாதிரி இருக்கும்போது குரல் கரகரப்பு வந்து ஏற்படாது சப்போஸ் ஏதோ ஒரு குரல் கரகரப்பு ஏற்பட்டுவிட்டது அப்படின் சொல்லி பார்த்தோன்னா உப்பு தண்ணி உப்பு வந்து தண்ணியில் மிக்ஸ் உப்பு வந்து தண்ணியில் சேர்த்து அதை வந்து வெச் தொண்டையில் வெச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் கோக்லிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை வெளியே துப்புவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள பண்ணும்போது குரல் வந்து அதிகமாக எந்த ஒரு விதமான கிருமிகளாலும் உள்ளே போக விடாது தடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் லவாஹல் லவங்கம் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சின்ன சின்ன கிராம்பு அந்த மாதிரியான விஷயங்கள வந்துட்டு வாயில் ஓரலாக போட்டு மென்னுவது மூலமாக அதோட சாறை வந்துட்டு தொண்டையில் போகும் ஸோ அது மூலிமா வந்து கொஞ்சம் குரல ரெடிப்படுத்திக்க முடியும் ஸோ பாடல் பாடுவாங்க பாடல் பாடுகிறவுங்களுக்கு வந்து குரல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் லவங்கங் லவங்கம் பட்டை இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள வந்து நம்ம மென்று அதோட சாறுகளை உள்ள விடுறது மூலிமா நம்ம குடல் குரல் வந்துட்டு சோர்வு ஏற்படாமையும் அதோட கரகரப்பு தன்மையிலருந்தும் நம்ம தடுக்க முடியும்